சேலம் அப்படினாவே அந்த பேர்லேயே வந்து இருக்குது சேலம் அது வந்து ஆங்கிலத்தில் உச்சரிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து வந்து பட்டு சில்க் அதை வந்து குறிக்கிறது அடுத்தது வந்து அலுமினியம் அதனுடைய உருவாக்கத்தை வந்து குறிக்கிறது அதுக்கப்றம் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் இங்கே வந்து மின் உற்பத்தி நடக்குது மேட்டூர் அணையில் வந்து ந நமக்கு வந்து தண்ணிலேருந்து பெறக்கூடிய மின்சாரம் வந்து கிடைக்கிது அதேமாதிரி வந்து மாம்பழத்துக்கு பேர் போன நகரம் வந்து சேலம் மாவட்டம் ஸோ இந்த சேலம் மாவட்டத்தில் பிரதான தொழில் தொழில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா துணி நெய்கிறது பட்டுத் துணி நெய்கிறது நிறைய தறிகள்ருக்குது இது வந்து பிரதானமாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் பாத்திரங்கள் முக்கியமாக வந்து இப்போ நிறைய வெள்ளி வேலைகள் செய்யக்கூடிய தொழில் வந்து இருக்குது வெள்ளி சம்மந்தமான தொழில்கள் வந்து இருக்குது வெள்ளி கொலுசுகள் வெள்ளி நகைகள் செய்யக்கூடிய தொழில்கள் வந்து இருக்குது அதேமாதிரி பாத்திரங்கள் செய்யக்கூடிய இது வந்து இருக்குது அப்றம் வந்து இந்த மின் உற்பத்தி இருக்குது அப்றம் வந்து இந்த பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் விற்கக்கூடிய தொழில்கள்தான் பிரதானமாக இருக்குது மாவட்டத்தின் முழு பொருளாதாரம் வந்து இதை நம்பித்தான் இருக்கிறது தொழில்தான் சிறந்து விளங்குது வாழ்க்கை முறைலேயும் வந்து இந்த தொழில்கள்னால்தான் இங்கே எல்லாமே இருக்குது இந்த தொழில்களில் வந்து முதன்மை வகிக்கிறது நான் சொன்னது மாதிரி பட்டுத் துணி நெய்கிறது இங்கே வந்து சேலத்தைச் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் நிறையத் தறிகள் அந்த தறிகளில்வந்து பட்டுத் துணி பட்டுப் புடவைகள் நெய்கிறதும் அதேமாதிரி வந்து வேட்டிகள் நெய்கிறதும் துண்டுகள் நெய்கிறதும் அதிகமாக வந்து இருக்குது இதை வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே உற்பத்தி அதிகமாக இருக்குது இங்கே நிறைய கிராமங்களில் இது குடிசைத் தொழில்களாகவும் செய்யப்படுது நிறையா வந்து இங்கே துணிக் கடைகள் வந்து இருக்குது அதனால் இது ஒரு பொருளாதாரத்தில் ரொம்ப வந்து ஒரு முக்கியப் பங்கு வகிக்கிறது பொருளாதார பங்களிப்பில் இது முக்கிய பொ பொருளாதாரமாக முக்கியத்துவம் வந்து வகிக்கிறது அதைத் தாண்டி நிறைய தொழிற்சாலைகள் தொழில் செய்யக்கூடிய அம்சங்கள் வந்து இங்கே இருக்குது பாத்திரக் கடைகள் வந்து நிறைய இருக்குது அது போக வந்து இன்னோன்னு பிரதானமாக இருக்கிறது வந்து இந்த வெள்ளித் தொழில் வெள்ளி நகைகள் செய்யக்கூடிய நகைத் தொழில்கள் இதெல்லாமே இந்த மாவட்டத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறதுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது மக்கள் இதை சுத்தின வாழ்க்கை முறையில்தான் இருக்கிறாங்க அனைவரும் அதாவது பெரும்பாலானோர் வந்து தன் சொந்த கால்லேயே நின்று இதை சுயமாக சம்பாதித்து பொருள் ஈட்டி பிற குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து வாழக்கூடியவங்களாக சேலம் மாவட்டத்தில் இருக்கிறாங்க இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள சிறப்பம்சம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சந்தை இருக்குது லீ பஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசியா கண்டத்தில் இரண்டாவது மிக பெரிய சந்தை இருக்குது அனைத்து விலை பொருட்களும் இந்த இடத்துக்கு வருது நம்ம இந்த விலை பொருள் ஐ மீன் வேளாண் பொருட்கள் விலை பொருட்கள் தானியங்கள் எல்லாமே இந்த சந்தைக்குதான் வருது இங்கேயிருந்துதான் ஏற்றுமதி ஆகுது பிற நகரங்களுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகுது இதுக்கு வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய வகையில் அங்கே வந்து பக்கத்தில் ஒரு ரயில் நிலையம் இருக்குது அந்த சேலம் நகர ஆ மாநகர ரயில் நிலையத்தில் இருந்து அந்த பக்கம் வந்து வெளிலருந்து வெளி மாநிலங்கலேருந்து ஏற்றுமதி பண்றதும் இங்கே சுற்றுப்புற கிராமங்களில் விளையக்கூடிய சிறு தானியங்கள் நெல் அப்றம் மிளகு காஃபி கொட்டைகள் பயறு வகைகள் இதெல்லாமே வந்து ஏற்றுமதி பண்றாங்க இந்த இடத்துலேருந்து ஸோ இது ஒரு பெரிய தொழில் தொழிலாக நடக்குது பொருளாதாரத்தை இது வந்து முன்னேற்றுது இங்கே இருக்கிற மக்களுக்கு இது ஒரு பெரிய உறுதுணையாக இருக்குது